தமிழ்நாட்டில் வந்து இது பெரியார் கோவில் ஒன்று இருக்கு தஞ்சை பெரியார் கோயில் அது திருவண்ணாமலை ஒன்று அடுத்து வந்து வீர சோழபுரம்னு ஒன்று மலைகள் ரெண்டு மூணு மலைகள் இருக்குது அடுத்து வந்து அருவி இருக்குது குற்றால அருவி இந்த மாரி மலையில் வெள்ளி மலைங்கிற ஏரியாவில் குற்றால அருவி இருக்குது எங்கள் ஊரில் வந்து வருசம் வருசம் ஆனால் ஒரு திருவிழா சாமிக்கு வந்து கோவில் கோவில் கட்டுறது அங்கே வந்து திருவிழா பண்ணி ஊருலருக்கற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு அன்னதானம் சாப்பாடு இல்லை வெஜிடேபிள் பிரியாணி நல்லா ஆக்கி ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சிறப்பாக அன்னதானம் போடுவோம் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் காதுகுத்து காதுகுத்து பொண்ணு பெரிய பெரிய பொண்ணு ஆனது அந்தமாரி இதில் ஃபங்க்ஷனில் வந்து மேஜர் ஆனதுன்னு சொல்லி சொல்வோம் பெரிய பொண்ணுனா மேஜர் ஆனதுன்னு சொல்லி சொல்வோம் அதுல வந்து வரவு வரமுறைவுகளுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் அன்னதான இது சாப்பாடு கொடுத்து நாங்கள் ஒரு அது ஒரு நல்லா இதாக இருந்துக்கிட்டு சந்தோஷமாக சொந்த பந்தங்களோட இருந்துட்டு சந்தோஷமா இருப்போம் அது ஒரு எங்கள் ஊரில் ஒரு கலாச்சாரம் அதுக்கு